பாரதி வித்யாலயா ஸ்கூல் ப்ரின்ஸ்பலுங்களா பையன் வந்து டென்த்து முடிச்சுருக்குறாப்டிங்க ஹையர் செகண்ட்ரி சேர்த்தோணும் லெவன்த்து சேர்த்தோணுங்க நானூற்றி எண்பதுக்கு மேல மார்க் எடுத்துக்குறாப்டிங்க அதுக்கு என்ட்ரன்ஸ் அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது எழுதணுங்களா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் வரணுங்களா ஃபீஸெல்லாம் எப்படி வருதுங்க ஃபீஸ் என்னது எவ்வளோ வரும் இயருக்கு சரிங்க சரிங்க இயருக்கு இயருக்கு சேர்த்தி தானுங்க சரி எப்படி இது இல்லைங்க ரெகுலராக வர்றது தாங்க வேன் ஃபீஸெல்லாம் எவ்வளோ வருங்க கிலோ மீட்ரு பொறுத்துங்களா இருபது கிலோ மீட்ரு வருங்க எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ வரும் சரிங்க

சரிங்க சரி சரிங்க நாங்கள் வந்து உங்கள் ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணிக்கிறோங்க

இல்லை எந்த க்ரூப் எடுக்கலாங்க நானூற்றி எண்பது எடுத்துருக்குறாப்டிங்க என்ன க்ரூப் எடுத்தால் எப்படி என்னென்னு கேட்குறேங்க சரிங்க இங்கேயே கொடுக்கறீங்களா ஸ்கூல்லேயே சரிங்க சரி அப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு க்ரூப்பே எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் க்ரூப்பே எடுத்துக்கலாமே அப்போது

இல்லைங்க அவரு பயாலஜி தான் எடுக்கணுன்றாப்டி சரி அப்புடின்னா அதுலேயே ஜாயின் பண்ணிவிட்டுருங்க ஆ சரிங்க ஓகேங்க ஆ சரி ஓகே சரிங்க ஃபோட்டோ ஃபோட்டோவும் கொண்டு வரணுங்களா சரிங்க சரிங்க மேடம் ஓகேங்க சரி வந்து ஜாயின் பண்ணிக்குறேங்க சரிங்க